நான் வந்து சமையலை கற்றுக்கினம் போது இருந்து எனக்கு தெரிஞ்சது காலையில் டிஃபனு சாதம் சாம்பார் ரசம் அப்புறமா வந்து சட்னி அந்த மாதிரி செய்கிறதுக்கு அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அது ரெகுலராக வீட்டில் செய்து தான் செய்கிறேன் ரெண்டாவது வந்து எக்ஸ்ட்ரா செய்கிறதா இருந்தால் ஏதாச்சும் போண்டா வடை மீனு நான் வெஜ்ஜி இந்த மாதிரி செய்வோம் அதே மாரி பிரியாணி வந்து இடையில கற்றுக்கினேன் பிரியாணி வந்து செஞ்சால் எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அதனால் பிரியாணி வந்து செய்வேன் அதை வந்து செஞ்சு எங்கள் அம்மாகிட்ட நான் கற்றுக்கினேன் அப்புறமா வந்து அது ஏன் தூண்டுதுனா பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு நான் கற்றுக்குனேன்